எங்கள் தோட்டத்தில் வந்து பல்லுயிர் பெருக்கம் எப்படி உருவாகிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன செடிகள் இந்த கார்டனில் வைக்கும் போது அது தேவையான உரங்கள் மூலயமா கிடைக்குது அது மூலயமா மட்டும் இல்லாமல் இந்த மண்ணுலேயிருந்து வரக்கூடிய இந்த மண்புழு மூலயமா வந்து இந்த செடிகளுக்கு தேவையான அந்த ஊட்டசத்தையும் இந்த செடிகள் வளரும் போது இந்த செடிகளை வந்து நமக்கு தேவையான இந்த மாடுகள் ஆடுகள் அவைகளுக்கு தேவையான ஊட்டசத்தையும் இந்த செடிகள் வந்து கொடுக்கிறது இதன் மூலயமா வந்து ஆடு மாடுகள் வந்து ஒரு ஊட்டச்சத்திற்கான ஒரு இது வந்து கிடைக்குது அதிலேயிருந்து நமக்கு தேவையான பால் இது போன்ற ஊட்டசத்தான பொருட்கள் வந்து நமக்கு மிகவும் மிகுதியாக கிடைக்கிறது